எங்கள் வீதியில் பார்த்திங்கன்னா இங்கே பொழுதுபோக்குன்னு சொன்னிங்கன்னா பக்கத்தில் தேட்டரு இருக்குதுங்க ஒரு பத்து பத்து கிலோ மீட்டர் பக்கத்திலைங்க தேட்டரு இருக்குது அப்புறம் ஒரு அஞ்சு கிலோ மீட்டரு பக்கத்தில் பார்க் இருக்குதுங்க கொஞ்சம் நேரம் குழந்தைளெல்லாம் கூட்டிட்டு போனோம்னா பார்க்கில் பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் வாக்கிங் பண்ணுண மாதிரி கொஞ்ச நேரம் போய்ட்டு வருவங்க பக்கத்திலே ரெஸ்ட்டாரெண்ட் இருக்குது பார்க்கில் விளையாட வச்சிட்டு சாப்பிட வச்சிட்டு கூட்டிட்டு வருவேங்க அப்புறம் நைட் பார்த்திங்கன்னா அங்கேயே வ தேட்டரு இருக்குது படம் பார்த்துட்டுங்கூட ஜாலியாக குழந்தைக ஸ்கூல் டைம்லையும் கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வருவங்க எல்லா இது ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா குட்டீஸுக்கெல்லாம் அத்தை பிள்ளைக மாமா பிள்ளைக அப்புறம் எங்க அக்கா பொண்ணுங்க எல்லா வந்தாங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒரு ஜாலியாக போய்ட்டு வருவங்க இதாங்க பொழுதுபோக்கு எங்களுக்கு அம்மா பெரியவங்க எல்லா வயசானவங்களையும் கூட கூட்டிட்டு போனோம்னால் இந்த பார்க் கிட்டலாம் அவங்களும் கொஞ்சம் வாக்கிங் நடந்த மாதிரி உடம்புக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால் எல்லாத்தையும் கூட்டிட்டு நாங்கள் ஜாலியாக போய்ட்டு வருவோம் இதாங்க பொழுதுபோக்கு